அதாவது வந்து ஒரு ஒரு தலைவர் என்பது இது வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாக இருந்ததினால ஒரு உழைக்கும் வர்க்கத்தோட ஒரு பிரதிநிதியாக நான் இருந்தேன் கனரக வாகன ஓட்டுநர்கள் என்பது வந்து ஓனர்கள் இருந்தாக்கூட ஓனருடைய பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும் ஆனால் கனரக வாகன ஓட்டுநர்கள் வந்து களத்தில் அவங்க நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து அன்றாடம் அவங்க வந்து பேஸ் பண்ணி ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டுருக்கிறாங்க அவங்க ஒரு உழைக்கும் வர்க்கமாக இருக்கிறாங்க ஒரு ஒரு வாகனத்தை இயக்கினாக்கூட அவங்க ஒரு ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டராகவே இருக்கிறாங்க அதனால என்ன பண்ணிணேன்னா அதுக்கான திட்டங்களை நான் வந்து தேசிய அளவில் வகுக்க வேண்டியிருந்தது ஒரு டிரைவருன்ற போது தம் இந்தியாவை பொருத்தளவியும் ஒரு அஞ்சு கோடி பேருக்கு மேல் லாரி டிரைவர் இருக்கிறாங்க அது தமிழகத்தை பொருத்தளவியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேருலேருந்து பத்து லட்சம் பேர் முடிய லாரி டிரைவர் இருக்கிறதா வந்து அரசு ஆவணங்கள் வந்து இருக்கு அந்த அடிப்படையில் அவங்களுக்கான அந்த உழைக்கும் வர்க்கத்துக்கான திட்டங்கள் வாங்கி கொடுக்கணுன்னு முடிவெடுத்தேன் அவங்கள வந்து அமைப்பு சாரா தொழில் சங்கத்தில் சேக்கிறது அமைப்பு தொழில் சங்கம் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னென்ன இருக்கு அதுக்கெல்லாம் அதலாம் நம்ம வாங்கி கொடுக்குறது அப்புறம் சவலை பாதுகாப்பு பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்புறம் இப்போ அவங்களுக்கு வந்து தொடர்ந்து நைட்டும் பகலும் வந்து வாகனத்தை இயக்கும் போது அந்த ஒளியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது கண் குறைபாடு இருக்கிறத நாங்கள் வந்து கண்டுப்பிடிச்சோம் அதன் மூலியமாகவும் சாலை விபத்துகள் அதிகமாயிருக்கு அதனால விபத்துகள் இவங்க மட்டும் பாதிக்கப்படுகிறது இல்லாமல் பொது மக்களும் சாலை விபத்தால் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அதேமாதிரி பாதிக்கக்கூடிய இடத்துலையும் கனரக வாகன ஓட்டுனர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு வந்து கண் அறுவை சிகிச்சை முகாம்கள் நடத்தணும் ஏற்பாடு பண்ணிணோம் அதை தேசிய அளவில் வந்து கொண்டு போய் மத்திய அரசுகிட்ட ரெப்ரசென்ட் பண்ணேன் அதை வந்து இந்தமாரி விபத்துக்கு காரணங்கள் வந்து விதியெல்லாம் கடைபுடிக்க மாட்றாங்க அப்டின்னு ஒரு சிலர் குடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க இந்தமாதிரி காரணங்களை மேம்போக்கான காரணங்களில் வந்து சொல்லிகிட்ருக்கும் போது கண் குறைபாடுனாலேயும் கனரக வாகன ஓட்டுனர்கள் வந்து விபத்துக்களை ஏற்படுத்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்தேன் அதையும் மேல் மாவட்ட அளவுலேயும் சரி மாநில அளவுலேயும் சரி சாலை பாதுகாப்பு குழுக்கள் உறுப்பினர்களில் கனரக வாகன ஓட்டுநருடைய பிரதிநிதிகள் இருக்கணும் அப்படின்றதையும் தேசிய அளவில் அமைச்சக துறை அமைச்சகம் தேசிய சாலை பாதுகாப்பு கவுன்சில் ஒன்று இருக்கு அது மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி அதற்கு வந்து சேர்மனாக இருக்கிறாரு அவர்கிட்டையும் நான் ரெப்ரசென்ட் பண்ணணும் ஏன்னா தென் தமிழகம் வந்து நம்பர் ஒன்னு இடத்துல இருக்கிறாங்க அது இது தென் தென் மாநிலங்கள் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க சாலை விபத்துகள் அதிகமாக இருக்குறதுனால அப்போ சாலை விபத்து குழுக்களில் வந்து கனரக வாகனவுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அவங்களோட ரெப்ரசென்டிவ் அங்கே இருந்தால் மட்டும்தான் ஏன் விபத்து ஏற்படுது என்னென்ன கனரக வாகன ஓட்டுநர்கள் வந்து விபத்துக்கள் ஏற்பட்டதுக்கான காரணங்கள் என்னன்ன இருக்குன்றதை அவங்க தரப்பில் இருந்து கருத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் மாவட்ட நிறுவனத்துலேயும் மாநில லெவலில் இருக்கிற சாலை பாதுகாப்பு குழு அந்த குழு கமிட்டிலேயும் உக்காந்து பேசும் போது அரசுக்கு சிலதை ரெக்கமண்டேஷன் பண்ண முடியும் அது மூலியமாக வந்து சாலை விபத்துகளை வந்து தேசிய அளவில் குறைக்க முடியும் அதுக்கான திட்டங்கள் செயல் வடிவங்கள்லாம் நான் வந்து அரசாங்கத்துக்கிட்டே செஞ்சுக்கொடுத்தேன் இதுமாதிரி நிறைய பணிகள் வந்து கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு வந்து டிபி பிரச்சனை இருக்கு டிபியினால பாதிக்கப்படுறாங்க கேன்சர் இருக்கு நிறையா அந்த ஒரு சில விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க நேரம் இரவும் பகலுமாக வாகனம் இயக்குறதுனால அவங்க வந்து குடிக்கிறது பான் பிராக்கு போடுவது அவங்களுக்கு தெரியாமைலேயே இந்தமாதிரி ஒரு மூட நம்பிக்கையான எண்ணங்கள் வந்திருக்கு புகையிலை அந்த கான்ஸு அந்த பான் பிராக்கு போன்ற வந்து போதை அதாவது பொருள்கள் பயன்படுத்தும் மூலியமாக அவங்களுக்கு நீண்ட நேரம் வாகனம் இயக்கலாம் சுறுசுறுப்ப இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கையோட அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிறதால் டிபியால் பாதிக்கப்படுறாங்க கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க அதேமாதிரி போதுமான எயிட்ஸு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு அவங்கட்ட அந்த எயிட்ஸுனால வந்து அவங்க வந்து குடும்பத்தை விட்டு லாங் டையம் இருக்குறதுனால மாச கணக்காக இப்போ குடும்பத்தை விட்டு இருக்குறதுனால நிறையா இடங்கள்ல வந்து அவங்க தவறான பாலியல் அதாவது பாதுக்காப்பான பாலியல் உறவுகள் மேற்கொள்ளுறதுனால எயிட்ஸால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுக்கான விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்த ஏற்படுத்தினா அதுக்காக வந்து மத்திய அரசு மாநில அரசுகளோட சுகாதாரத்தோட இணைந்து நிறையா பணிகள் வந்து செய்துருக்கிறன் ரொம்ப இதில் நிறைவாகவே இருந்தது இந்த பணிகள் எல்லாம்